நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்டில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோடய சஜ்ஜஷன் மூலயமா ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்கிட்டு வந்தேன் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் நிறையா ஆப்சன்ஸ் கொடுத்துருக்கறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்சன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுனதுனால நான் ஒரிஜினல் ஃபோட்டோக்ராஃபர் ஆகிற அளவுக்கு எனக்கு லேர்னிங்காக இருந்தது இந்த மொபைல் வாங்கினதுனால அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறோம் டிஸ்பிளேவோடய ரெஃப்ரஸிங் ரேட்டு நல்லாவே இருந்திச்சு ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸ்மூத்தாக இருந்துச்சு நைன்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஃப்ரஸிங் ரேட்டு நல்லா இருந்துச்சு பேட்ரி பார்த்தீங்கன்னா சார்ஜும் நல்லாவே ஏறுது சார்ஜ் போட்டு ஒரு முப்பது பதினஞ்சு நிமிஷத்துலையே வந்து நல்லாவே சார்ஜ் ஏறிடுது